அதாவது தொழில்நுட்பம் வந்து இப்போ குழந்தைங்களோட வாழ்க்கையை வெகுவாக பாதிக்குது அதாவது மின்னாடி வந்து நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு நிலாவைக் காட்டி சாப்பாடு ஊட்டினது ரோட்டில் போகிற வர்றவங்க காரு பைக்கு இதெல்லாம் காட்டி சாப்பாடு ஊட்டின காலம் போய் இப்போ பெற்றோர்களே தங்களது குழந்தைகள் கையில் தொழில்நுட்பக் கருவிகள் அதாவது செல்ஃபோன் மொபைல் இது போன்ற தொழில்நுட்பக் கருவிகளைக் கொடுத்து அதைக் காட்டி சாப்பாடு ஊட்டுறது விளையாட்டுப் பொருளாக பயன்படுத்துகிறது இந்தமாதிரி ஒரு நிலமைய ஏற்படுத்திவிட்டாங்க இப்போ வந்து ஒரு சின்னக் குழந்தை ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரெண்டு வயசுக் குழந்தையே கையில் செல் எடுத்து யூஸ் பண்ணுற அளவுக்கு இப்பக்கான கால கட்டங்கள் மாறிடுச்சு எந்த ஒரு செயலியுமே ஒரு அளவு தான் அதுக்கு மீறினா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அது போன்று அந்த அளவு தாண்டுச்சுனா அது பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ குழந்தைங்க வந்து அதிக நேரம் செல்ஃபோன் பயன்படுத்துகிறதுனால கண் திறன் கெட்டுப்போகுது செவித்திறன் குறையுது அது மட்டும் இல்லாமல் மூளை வந்து ரொம்ப மந்தம் மந்தமான நிலைமைக்கு மாறுது இதனால குழந்தைகளுக்கு வந்து படிப்பில் ஆர்வம் இல்லாமல் சொந்தக்காரங்கள்ட்ட பேசாமல் மிகவும் தனிமையில் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறை ரொம்ப பின்னோக்கி போய்ட்ருக்காங்க இதை அந்தந்த பெற்றோர்கள் குழந்தைகளை கண்காணித்து கவனமாக வளர்த்து நாளை சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும்